நான் ஒரு பிஎட் செகண்ட் இயர் டீச்சர் ட்ரெய்னி அதாவது இரண்டாம் ஆண்டு பயிற்சி மாணவி எனக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் நிறைய ஒர்க்கும் இருக்கும் இதில்லாம ஃபேம்லி கூட எனக்கு வந்து என்னுடைய அம்மா அப்பா கிடையாது அம்மா இரண்டு சகோதரி மூத்த சகோதரி மு ஒரே ஒரு அண்ணன் நான் என் தங்கச்சி மூத் முன்னாடி உள்ள மூணு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி எனக்கும் என் தங்கச்சியும் தான் அதாவது என் தங்கச்சி இந்த காலேஜில் தான் செகண்ட் இயர் அவளும் இரண்டாம் ஆண்டு பயிற்சி மாணவி ஆசிரியர் பயிற்சி மாணவி இப்போ என்னென்னால் எங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்கும் வீட்டில் ஏன்னால் பாக்கி மூணு பேரும் கல்யாணம் பண்ணி போய்விட்டாங்க அதனால் என்ன ஆகும்ன்னா வீட்டில் வந்து நிறைய வேலை இருக்கும் இப்போ என்ன ஆகுதுன்னால் இப்போ என்ன ஆகுதுன்னால் நிறைய வேலைகளை நாங்கள் செய்கிறா மாதிரி இருக்கும் உள் வேலைகளையும் செய்கிறா மாதிரி இருக்கும் வெளியில் ப படிப்பு சார்ந்த வேலைகளையும் நாங்கள் செய்கிறா மாதிரி இருக்கும் இப்போ என்னென்னால் வீட்டில் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா கட் பண்ணு இப்போ என்ன ஆகும்ன்னா அந்த வேலைகளை பொறுத்தவரைக்கும் நான் என்னுடைய உள் வேலைகளை நான் எப்பொழுதுமே யார்கிட்டேயும் நான் கொடுத்ததே கிடையாது இப்போ என்னென்னால் என்னுடைய பயிற்சி காலகட்டம் என்பது மிகவும் கடுமையான காலகட்டம் ஏன்னால் இரண்டாம் ஆண்டில் அந்த எண்பது நாள் வேலை அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சவாலான ஒரு வேலையாக இருந்தது இந்த வேலையில் என்னென்னால் நிறைய புக் ரெஃபர் பண்ணணும் நிறைய அரசு வேலைகளுக்கு நான் வந்து ட்ரை பண்ணணும் அதில்லாத பள்ளிக்கூடத்தில் என்னென்ன கொடுக்கறாங்களோ அந்த வேலை எல்லாம் நான் ட்ரை பண்ணணும் அப்புறம் இன்னும் என்னென்ன வேணுமோ எல்லாமே நான் செய்யணும் எனக்குண்டான பதிவேடுகளை நானே எழுதணும் அதாவது ரெக்கார்டு ரெக்கார்டுகளை நானே எழுதணும் அப்புறம் டீச்சிங் எயிட்ஸு இப்போ அதாவது வந்து என்ன பாடம் எடுக்கிறமோ அதுக்கு உண்டான சார்ட்டு அதெல்லாம் நானே போடணும் இந்த கால அப்படி ஒரு காலகட்டம் அதாவது கடந்த ஒரு ஆறு மாத காலம் எனக்கும் சரி என் தங்கச்சிக்கும் சரி அப்படி தான் போச்சு ஏன்னால் ஒரு செப்டெம்பர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஜனவரி வரைக்குமே நானும் என் தங்கச்சியும் அப்படி தான் இருந்தோம் இப்போது என்னென்னால் வந்துட்டு கொஞ்சம் ரிலீஃப்பாக இருக்கோம் அந்த வேலைகளுக்கு வெளியில் நாங்கள் என்னென்னால் பொழுதுபோக்கெலாம் செய்வோம் அப்படின்னா வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்புறம் வந்து ஒரு பெரிய ஒர்க் என்னென்னால் டிஎன்பிஎஸ்சி க்ரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கணும் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும் அது மட்டும் தான் இதில்லாம இடையில எங்களுக்கு கமிஷன் வேறு வருது அதையும் நாங்கள் அதுக்கும் நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கிறோம் ஸோ வந்து ஒரே டையத்தில் ரெண்டு கோல் அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்போம் எனிடைமும் ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்குனிருப்போம் ஃபேம்லியில் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது அம்மா என்னென்று கேட்டாங்கன்னால் என்னென்று கூட சொல்ல முடியாது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறப்போ என்ன ஆகும்ன்னா வந்து ரொம்ப க ரொம்ப என்னடா இது என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு வெளியில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னால் நல்ல நல்ல வந்து நல்ல ஒரு சாங்கு ஒரு சினிமா ஒரு சினிமாவாக இருக்கட்டும் இல்லை சினிமாவில் உள்ள பாடலாக இருக்கட்டும் நல்ல ஒரு பாடல்களை பா கேட்கறதோ பாடுறதோ இந்த மாதிரி நாங்கள் செய்வோம் ஏன்னால் நான் எனக்கு நல்லாவே பாட்டு வரும் எனக்கும் என் தங்கைக்கும் அதெலாம் நல்லாவே பாடுவோம் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பொழுதுபோக்கு நாங்கள் பண்ணுவோன்னால் வந்து வெரைட்டி வெரைட்டியாக வீட்டில் சமைச்சி பார்க்கறது இந்த மாதிரிலாம் செஞ்சு பார்க்கறது இந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்க்கறது எதுக்கு என்னென்ன மசாலா போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் செய்கிறது இந்த மாதிரி நாங்கள் நிறைய செஞ்சு பார்த்துட்ருப்போம் நானும் என் தங்கச்சியும் அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதிகமாக நாங்கள் டூர் போவோம் ஏன்னால் ஆன்மீகம் என்பது வந்துட்டு எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது அதனால் வந்துட்டு ரொம்ப நாங்கள் அடிக்கடி டூர் போவோம் இதில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சுற்றி பார்க்காத இடமே கிடையாது தஞ்சாவூர் டெம்பிள் அப்புறம் வந்து காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சி டெம்பிள் அப்புறம் வந்து திருப்பதி பழனி அறுபடையில் ஒரு கோயிலுக்கு கூட நாங்கள் போகலைன்னு இல்லை எல்லாம் முருகன் கோயிலுக்கும் போய்விட்டு வந்திருக்கோம் நாங்கள் பார்க்காத ஒரே கோயில் ஐயப்பன் சாமி கோயில் மட்டும் தான் மற்றபடி பாக்கி எல்லா டெம்பிள் அதாவது வந்து டூரிஸம் ப்ளேஸஸ் அதனால் அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு நான் என் தங்கச்சி எங்கள் அம்மா எல்லாேரும் போயிருக்கோம் அப்புறம் வந்து எனக்கு ஒரு பையன் இருக்கான் அவன் அந்த பையன் வந்து யாருன்னால் எங்கள் அக்காவோட பையன் அவன் வந்து ரொம்ப வால்தனம் பண்ணுவான் இப்போ தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அதனால் அவனுக்கு கொஞ்சம் பேசிக் எல்லாம் என்னென்ன சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தங்கையும் உட்காந்து சொல்லிக்கொடுத்துட்ருப்போம் அவனோட டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் நிறைய விளையாடுவோம் வீடு கட்டி விளையாடுறது சமைச்சி விளையாடுறது அது மாதிரி கிச்சன் செட்டு இதெலாம் வெச்சுட்டு ரொம்ப விளையாடுவோம் நாங்கள் அந்த மாதிரி விளையாடுவோம் அப்புறம் என்ன ஆகும் அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்கள் அண்ணனுக்கு ஒரே ஒரு பாப்பா இருக்காங்க அந்த பாப்பாவும் இப்போ தான் வயது ஒன்று ஆகுது அவங்களோட விளையாடுவோம் இந்த மாதிரி குழந்தைங்களோட விளையாடுறதோ இல்லை வெளி வெளியில் போகிறதோ டூர் ப்ளேஸஸ் இல்லைன்னா டெம்பிள் ப்ளேஸஸ் இந்த மாதிரி போகிறதோ அப்புறம் மட்டும் அப்புறம் என்னென்னால் வந்துட்டு இந்த சமைச்சி பார்க்கறதோ இதில் தான் வந்து வெளி பொழுதுபோக்கு எங்களுக்கு இருக்குது ஆர்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக டீச் பண்றதில் தான் ஆர்வம் இருக்குது ஏன்னால் அதுக்கு தான் நான் பிஎட் டீச்சர் ட்ரெய்னிங்கே நான் படிக்கிறேன் என்னுடைய ஃபேம்லியை பொறுத்தவரை எல்லாேரும் ஆசிரியர்கள் தான் தலைமை ஆசிரியராக இருக்காங்க ஏஇஓவாக இருக்காங்க பிஇஓவாக இருக்காங்க எல்லாேருமே ஆசிரியர்கள் அப்படிங்கிறதால எனக்கும் இயற்கையிலேருந்து ஆசிரியர் ஆர்வம் வந்துருச்சு ஆர்வம் வந்துச்சோ வரலையாே இல்லைங்க ஆனால் வந்துட்டு நான் என்னென்னால் மற்ற சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி தரத்துக்கு ரொம்ப ஆசைப்படுவேன் நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவேன் இப்போது கூட பாருங்களேன் மதரசா பசங்கள் வந்திருக்காங்க ஆனால் என்னால் அதை என்னால் ஒன்றுமே நடத்த முடில அப்படிங்கிற ஒரு ஆ ஒரு கஷ்டம் தான் ஆனால் மற்றபடி சின்ன சின்ன குழந்தைகளுக்கு நான் பாடம் சொல்லிக்கொடுக்க ரொம்ப ஆசைப்படுவேன் ஏன்னால் வளர்ந்த பசங்களை காட்டியும் சின்ன பசங்களுக்கு நம்ம நிறைய சொல்லிக்கொடுத்தோன்னு வெச்சுக்கோங்களேன் வளரும்போதே ஒரு நல்ல பழக்கவழக்கங்களை கற்றுக்கிட்டு வளருவாங்க அதனால் நான் ப்ரைமரி செக்ஷனுக்கு டீச்சராக போக தான் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஏன்னால் நல்ல பழக்கவழக்கங்களை ஒரு பிஞ்சு வயசுலேயே அவங்களுக்கு சொல்லித்தரதுனால் அவங்க வந்து அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு வளர்ந்தா கொஞ்சம் டீசண்டாகவும் டிசிப்ளினாகவும் டிக்னிட்டியாகவும் இருப்பாங்க அப்புறம் வே அப்புறம் இன்னும் வெளி பொழுதுபோக்கு அப்படின்னா வந்து எங்கள் ஊரில் நிறைய திருவிழாவெலாம் நடக்குங்க ஏன்னால் பக்கத்து பக்கத்து ஊர் பக்கத்திலே நிறைய நிறைய ஊர் இருக்குது இந்த பக்கம் பார்த்தா எங்கள் நடுப்பறம் எங்கள் ஊர் இருக்கிறதுனால அதாவது ரைட் சைடு பார்த்தா ஒரு அஞ்சு ஊர் லெஃப்ட் சைடு பார்த்தா ஒரு அஞ்சு ஊருன்னு நிறைய ஊர் இருக்குது அப்படி ஊர் இருக்கக்குள்ளே ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஊரில் திருவிழாவாக இருக்கும் அங்கே போய் பார்க்க இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாடகம் ஹரிச்சந்திரா நாடகம் அது மாதிரி அந்த காலத்தில் உள்ளதெல்லாம் இப்போ கொண்டாந்து வைப்பாங்க அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்கு போகிறது இல்லை வந்து வேறு பக்கத்து ஊருக்கு போகிறது எங்கள் ஊரில் ஒரு நாலு பேரை கூட்டிக்கிட்டு போகிறது இந்த மாதிரி நாங்கள் நல்லா அரட்டை அடிப்போம் நாங்கள் நல்லா எங்கள் வீட்டில் எப்போதுமே திட்டிகிட்டே தான் இருப்பாங்க நீ எல்லாம் ஒரு டீச்சரா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு திட்டுவாங்க ஆனால் வந்துட்டு எனக்கு அதைப் பற்றிலாம் வருத்தம் இல்லைங்க நான் போவேன் வருவேன் விளாடுவேன் படிப்பேன் அதே சமயம் டீஸ் டீசண்டாகவும் இருப்பேன் டிசிப்ளினாகவும் இருப்பேன் நானும் மற்றவுங்களுக்கு ம மரியாதை கொடுப்பேன் அவங்களும் நமக்கு மரியாதை கொடுக்கணும் அப்பிடின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன் அது பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் அது மாதிரி யாராக இருந்தாலும் சரிங்க ஸ்டூடண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற டீச்சருங்கள் நான் ஏன்னால் அதுக்கு தான் நான் பிஎட்டே படிக்கிறேன் மொதல் நான் ஒரு ரோல் மாடலாக இருந்தால்த்தான் மற்றவுங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்க முடியும் சரிங்களா அதனால இப்போ என்னென்னால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த டீச்சிங் லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னால் வந்துட்டு குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்களுக்கு என்ன சொல்லித்தரணும் ஏது சொல்லித்தரணும் உங்களுக்கு தெரியலையா அவங்க என்னென்ன லேர்ன் பண்ணணும் அதெல்லாம் வந்து நான் சொல்லிக்கொடுக்கணும் என்ன டௌட்டு அப்பப்போ க்ளியர் பண்ணிவிடணும் அவங்களுக்கு பர்சனல் இஷுஸ் எதுவும் இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதை க்ளியர் பண்ணணும் ஒரு ஸ்டூடண்ட்ஸ் என்ன இப்படி டல்லாக இருக்கிறான் அப்படின்னு இருந்தாலே வந்து ஏன்பா என்னாச்சு அப்பிடின்னு சொல்லி நான் கேட்டு அதை இது பண்ணி அது வந்து அவனை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆக வெச்சுருவேன் அதாவது வந்து க்ளாஸை கவனிக்கிற அளவுக்கு வெச்சுருவேன் ஏன்னால் வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸோடய மனநிலை தான் ஒரு பாடத்தை கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கே கொண்டு வரும் அதனால ஸ்டூடண்ட்ஸை எப்போதுமே நான் சந்தோஷமாக வெச்சுக்க விரும்புவேன் இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியன்னா எல்லா ஸ்டூடண்ட்டும் என்ன ஒரு டீச்சர்னே மதிக்க மாட்டாங்க அதாவது மதிக்க மாட்டாங்க மீன்ஸ் அந்த மதிக்க மாட்டாங்க இல்லை இது வந்து டீச்சர் அப்படின்னு நினைக்காத ஒரு அக்கா ஒரு அம்மாவாக நினச்சி எல்லா ஸ்டூடண்ட்ஸும் பழகுவாங்க நான் சொல்லிக்கொடுக்கறத ஈஸியாக லேர்னும் பண்ணிக்குவாங்க அவங்க லேர்ன் பண்ணுற அளவுக்கு அவங்க ஏஜுக்கு தகுந்தாற் போலேயும் அவங்களுக்கு அவங்களுடைய மனதுக்கும் வயதுக்கும் ஏற்றாற் போல் ஒரு பாடக்கல்வியை தான் வந்து நானும் என் தங்கச்சியும் சரி இந்த மதரசா க்ளாஸை நாங்கள் மெயின்டெய்ன் பண்ணுறோம் இப்போ என்னென்னால் வந்துட்டு இப்போ என்னென்னால் வந்துட்டு ஸ்கூல் பாடத்திட்டத்தை பொறுத்தவரைக்கும் வெறும் உலக கல்வியை மட்டும் கொடுக்கறாங்க இது இல்லாமல் வந்து உலக கல்வியை மட்டும் படிக்காத வாழ்க்கைக்கான கல்வியை அவங்களுக்கு நம்ம சொல்லிக்கொடுக்கணும் ஏன்னால் வந்து வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு விஷயமே இல்லாத உலக கல்வியை மட்டும் வெச்சுட்டு பசங்களால் எதுவுமே செய்ய முடியாது இப்போ அதனால வந்து வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை கல்வியையும் நான் வந்து சொல்லி கோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்றேன் நான் இதில் இதில் வந்து குழந்தையை குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கப்படும்பொழுது தான் என்ன ஆகும்ன்னா வந்து நாளைய சமுதாயமும் சரி நாளை எதுவும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இன்றைய இன்றைய செய்தி நாளைய வரலாறுன்னால் மாதிரி இன்றைய ஒரு மாணவர் நல்ல ஒரு மாணவர் சமுதாயம் நாளைக்கு வந்து இந்தியாவில் உள்ள எல்லா கல்வி கல்வி நிறுவனங்கள் ஆகட்டும் சமூக சீர்த்திருத்தங்கள் ஆகட்டும் பொது வெளி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் வந்து நாளைக்கு மாறும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஒழுக்கமான கல்வியையும் ஒழுக்கத்திற்கு வளர்ச்சியான ஒரு கல்வியையும் நான் வந்து இது பண்ணுறேன் இப்போ என்னென்னால் வந்துட்டு கல்வி கல்வின்னால் வந்துட்டு வெறும் புக்கில் மட்டும் இருக்கிறது வந்து கல்வியே கிடையாது வாழ்க்கைக்கு மற்றும் வாழ்க்கை சார்ந்த எல்லா கல்வியுமே வந்து ஓ உலக கல்வி தான் அதாவது எஜுகேஷன் மீன்ஸ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்லே ஏஇஐஓயு அப்படிங்கிற வர ஒரு வார்த்தை என்னென்னால் அது எஜுகேஷன் தான் கல்வியால் எல்லாமே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக நம்புகிறேன்